நான் வந்து இப்போ வந்து ரீசன்ட்டாக ரிலீஸ் ஆன மூவின்னால் மாமன்னன் பார்த்தேன் அது வந்து டிக்கெட் வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் தேட்டருக்கு போனாவே தெரியும் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் பாப்கார்ன் ஜூஸு எல்லாமே வாங்குவோம் நம்ம ஒரு பட்ஜட் போட்டால் அங்கே ஒரு பட்ஜட் இருக்கும் ஆனால் படம் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப காமெடி இல்லாமல் ரொம்ப சீரியஸும் இல்லாமல் இதை பார்த்தா கொஞ்சம் ஓகே இந்த மாதிரில்லாம் நம்ம உலகத்தில் இருக்கா இந்த மாதிரில்லாம் பொலிடீஷியன்ஸ்யெலாம் பண்ணுறாங்ளா அப்படின்னு நமக்கு தோணும் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு எக்ஸ்சாம்பிலும் இருக்குது அதை பார்த்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இருக்காது அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும் ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லாயிருந்ததால மறுபடியும் பார்க்கணும் மறுபடியும் அந்த மோட்டிவேஷன் வந்து எல்லாேருக்கும் சொல்லணும் அப்படின்னு தோணுது